ஹலோ சார் வணக்கம் சார் ஆமாங்க சார் சரிங்க சார் நண்டு ஃபிரை கெடைக்குதுங்க சார் ஒ ஆ ஆ பெப்பர் ரசம் ஒயிட் ரைஸ் எல்லாம் கிடைக்குதுங்க சார் சார் நீங்கள் எந்த டைம் உங்களுக்கு நினைக்கிறீங்ளோ அந்த டைம் ஹாஃப் ஆன் ஹவர் முன்னாடி இன்ஃபார்ம் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கனா ரெடி பண்ணி குடுத்துடுவோங்க சார்

ம் சரிங்க சார் வாங்க சார் வாங்க நீங்கள் வாங்க சார் வாங்க இப்போது லன்ச் கூட வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க சார் வாங்க சார்

வாங்க சார் டிஸ்கவுண்ட் பண்ணி பண்ணிக்கலாம் வாங்க சார் ஆமாங்க சார் ஸ்வீட்ஸ் இருக்குது ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது ஆ பிரியாணி இருக்குது ம் மீன் ஃபிஷ் இருக்குது ஆமாங்க சார் எல்லாம் ஃபிரெஷ் ஐட்டம்தாங்க சார் ஆ ஆ மட்டன் கிரேவி இருக்குது ஆ அதில் வந்து ரைஸ் இருக்குது ஆ அந்த மாதிரியெல்லாம் போட்டு தரோங்க சார் ஆமாங்க சார் சொல்லுங்க ஓகே சார் நீங்கள் எத்தனை பேர் வந்தாலும் சரிங்க சார் அதல்லாம் அவைலபிளா இருக்குது ஓ ஓகே ஓகேங்க சார் நீங்கள் எவ்வளோ நேரத்துலேனாலும் வாங்க வர்லாங்க சார் ஏசி ரூம் இருக்குது ஹீட்ரு ஹீட்ரு வாட்ரு இருக்குது சுத்தமான தண்ணிர் இருக்குது கிளீன் பண்ணி சுத்தமான டெஸ்க்ஸ் இருக்குது உக்கார்றதுக்கான வசதிகள் எல்லாம் நிறைய இருக்குது ஃபேன்ஸ் நல்லா இருக்குது லைட்ஸ் இருக்குது சுத்தமான இயற்கையான உணவுப்பொருட்கள் போட்டு இது செய்கிற மாதிரி இருக்குது நல்லா சுத்தமாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது நீங்கள் ஒரு டைம் வந்து கடையில் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த டைம் வேற கடை போக மாட்டீங்க அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே நம்பருக்கு கால் பண்ணலாங்க சார் இதே நம்பர் இதே நம்பருக்கு கால் பண்லாங்க சார் ஓகே ஓகே ஓகே ம் சார் ஓகேங்க சார் தேங்க்யூ தேங்க்யூ